பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இரபத்தி ஒன்று இரபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இரபத்தி ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரபத்தி ரெண்டு இரபத்தஞ்சி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இரபத்தி மூணு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரபத்தி மூணு